ஹலோ வ வணக்கங்க ஆ இப்போ நாங்கள் இப்போ இந்த மேரேஜுக்காக ஜுவல்ஸு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் இது கொஞ்சம் பாரம்பரியான கடைங்களா அப்படிங்களா இதில் முக்கியமாக என்ன ஜுவல் செட்டு என்ன ப ஸ்பெ ஸ்பெஷல் இந்த கடையில் கருத்து சொல்ல தெரிஞ்சுக்கலாங்களா

அப்படிங்களா இந்த வளையலுங்க வளையல் வளையல் மேடம் ஃபேங்கல்ஸ் ஆ பன்ரெண்டு வ பன்ரெண்டு இதில் நிறைய இருக்குது வெரைட்டி ஆ அதில் வந்து இந்த கல்யாண வளையல் இந்த சீமை நிறைய சொல்லுவாங்க அதில் வந்து இந்த பட்டாளம் அது அதுக்கு ஒரு டிசைனில் எடுப்பாங்கள் அந்தமாதிரி எந்தவிதமான ஐட்டம் டிசைன் வளையல் இருக்குது ஓ ஆ ஓகே அவ் அது வந்து ஆவ்ரேஜாக எவ்வளோ ஃபிரைஸ் வரும் மேடம் அப்படிங்களா பவுன் நம்ம அந்த ஜுவல்ஸ் செட்டு ஒரு ஜுவல்ஸூக்கு எத்தனை வெரைட்டி வெரைட்டியான ஜுவல்ஸ் செட் இருக்குது அது எவ்வளோ இது ஆஃபர் அந்தமாதிரி கொடுப்பீங்களா ஓகே அந்த அரும்புமாதிரி அந்தமாதிரிலாம் டிசைன் இருக்குதுங்களா அந்த முத்து அந்த முத்து வச்சமாதிரி

அப்படிங்களா சரி மேடம் இப்போ நான் ஒரு அது அதில் ஒரு செட்டுன்னு ஆர்ட்ரு போட்டேன் கல்யாணதிலேருந்து அந்த வளையல்லேருந்து அப்புறம் இந்த ஜுவல்ஸ் செட்டில் இருந்து மற்றபடி அதுக்கு இங்கிரீடிங் என்னவெல்லாம் அதுக்கு நீங்கள் சேர்த்தி இந்த ஒட்டியாணமெலாம் எல்லா என்னெல்லாம் பேக்கேஜ் இருக்குதுனு சொல்ல முடியுமா மொத்த டோட்டல் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் இதெல்லாம் தெரியுதுங்களா ஆவ்ரேஜ்ஜாக ஆ அதுரை வளையலில் இருந்து எல்லாமே என்ன மேடம் அவ்வளோ சொல்கிறீங்க அது கலர் சேஞ்சிங் அந்தமாதிரி எத்தனை இயர்க்கு கேரண்டி ம் ஓகே ஓகே அது எத்தனை வரு இது எத்தனை வருடம் யூஸ் பண்ணலாங்க ஒரு ஒரு ஃபோர் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அந்தமாதிரி எதுனா சொல்ல முடியுங்களா ஓகே இந்த மீனாட்சி திருக்கல்யாணன்றது என்னென்ன ஐட்டமு நெற்றி சுட்டியிலேந்து ஒட்டியாணம்லேருந்து கைவங்கி வேறு என்னெல்லாம் இருக்குது ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஆ ஆ ஆ சரி மேடம் ஆ எனக்குப் பிடிச்சிருக்கு அந்த திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் ஒரு செட்டாகும் அப்புறம் வெரைட்டி வேறு எதுனால் ஒரு செட்டாகும் அப்புறம் ஜுவல் அந்த வளையல் மற்றது எல்லாமே ஒரு ஆர்டராக எனக்கு போஸ்ட் பண்ணிவிடுங்க நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் இந்த அமௌண்ட் எப்படி சென்ட் பண்ணுறது எனக்கு ஆன்லைன்தான் ஏன்னா எனக்கு கூகுள் பே நான் ஆஃபீஸை விட்டு வரமுடியாது கொஞ்சம் பிஸி அதனால எனக்கு கொரியரே அனுப்பிச்சிடுங்க கொரியர் ஃபெஷிலிட்டி இருக்குதுங்களா இருக்கா அப்போ சரி ஓகே நீங்கள் அனுச்சிட்டு கூகுள் பே இது நம்பர் கொடுங்க நான் செண்ட் பண்ணிடுறேன் இப்போ எப்போ வரும் மேடம் நான் நாளன்னைக்கு கல்யாணம் எப் என்றைக்கி சீக்கிரம் கொடுப்பீங்க ஈவினிங்குள்ளே வந்துடுமா ஆ ரொம்ப ஆ ஆ சரிங்க மேடம் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஓகே எனக்கு அமுச்சிவிட்ருங்க